வணக்கம் சார் ஆ இப்போது வந்திருக்குற புது மொபைல் மாதிரி காட்டுகிறீங்களா லேட்டஸ்ட்டு ஃபோனாக இருக்கணும் ரேட்டு எவ்வளோது சரி அடுத்து காட்டுங்க இதில் வேறு கலர் கிடையாதா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக டார்க் ப்ளூவாக வேணும் அதிலேயே வந்து வேறு கம்பெனிஸ் காட்டுங்கள் என்னென்ன கம்பெனி இருக்குது ஓப்போ எடுங்கள் பார்ப்போம்

அந்த வீவோ ஃபோன் எடுங்களேன் ஃபிஃப்ட்டீன் டென்னுக்கு மேலே இருக்காதா ஓ அப்படியா ஓகே இதில் மொத்தமே வந்து ஓப்போ சாம்சங் அந்த மாதிரிதான் வந்திருக்கா இப்போ வந்திருக்குற புதுசாக ப அஞ்சுத்திலே இதுதான் இது மட்டும் தான் புதுசாக வந்திருக்கா என்ன எனக்கு வீவோ தான் வேணும் வீவோ ஒய் டொண்ட்டி ஒன் காட்டுங்க ஓகே கலர் ஆனால் கலர் ஆனால் நான் ப்ளூ கலர் தானே கேட்டேன் நீங்கள் க்ரே கலர் காட்டுறீங்க ஆ ப்ளூ கலர் தான் எடுங்கள் டார்க் ப்ளூவாக எடுங்கள் ஆனால் இது வெயிட்டு கம்மியாக இருக்கே அந்த ஃபோன் வெயிட்டு வெயிட்டாக இருக்குது இந்த ஃபோன் வெயிட்டு கம்மியாக இருக்குது ஓ அப்படியா ம் எப்படி இது வந்து ஓன் எப்படி அமௌண்ட் எப்படி ஃபுல்லாக கொடுக்கறதா இல்லை இஎம்ஐ கட்டுற மாதிரியா இல்லை இப்போ என் கிட்டே இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது எவ்வளோ எத்தனை மாதத்துக்கு நான் கட்டணும் இப்போ இஎம்ஐ போட்டேன்னால் எவ்வளோ கட்டணும் மாதம் எவ்வளோ கட்டணும் சரி ஓகே இப்போ இடையில் இல்லை இடையில் ஒரு மன்த்து இல்லை டூ மன்த்து நான் கட்டாமல் விட்டுவிட்டேன்னா நீங்கள் ஃபோனை ப்ளாக் பண்ணிவிடுவீங்களா என்னால் கான்டாக்ட் எதுவும் பண்ண முடியாதா இஎம்ஐ கட்டலேன்னா ஓகே ஓ சரி ஓகே சார் சரி ஓகே அப்ப நா இஎம்ஐலே எடுத்துட்றேன் எனக்கு நீங்கள் இந்த வீவோ ஒய் டுவெண்ட்டி ஒன்னிலே தாங்க ப்ளூ கலர் தான் வேணும் டார்க் ப்ளூவில் இருக்குங்க இல்லையா இந்த ஃபோன் இது தான் வேணும் ஆ ஓகே இல்லை அமௌ அப்போ இப்போ ஒரு பதினைஞ்சாயிரம் சொல்கிறீங்கன்னா அந்த பதினைஞ்சாயிரம் அப்படியேதான் இருக்கணுமா அது கம்மியெல்லாம் இஎம்ஐ கட்டுறோங்கிறதுனால எதுவும் கம்மி பண்ண மாட்டீங்களா சரி ஓகே சரி ஓகே சரி இந்தாங்க இந்த ஃபோனையே பில் போட்டிருங்க